இப்போது வந்து நாங்கள் வந்து வெளியே கிளம்பும்போது ஒரு விதவைப் பெண் வந்து எதிர்க்க வந்துவிட்டா அவங்க வந்து அவங்க எதிர்க்க வந்தாங்கன்னால் அந்த விஷயம் வந்து நல்ல காரியம் வந்து சரியாக நடக்காது அது வந்து அபசகுணம் மாதிரி அப்படின்னு ஒரு விதவைப்பெண் வந்து எதிர்க்க வந்தாங்கன்னால் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பேசும்போது நிகழ்வை பேசும்போது நாங்கள் தும்முனால் அது ஒரு அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாதா மாதம் வந்து பீரியட்ஸ் ஆவாங்க அதாவது மென்சஸ் டைம் மாதவிடாய் ஆகும்போது நீ வந்து செடியெல்லாம் தொடாதே செடியெல்லாம் தொட்டால் அது வந்து கருகிவிடும் காஞ்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முட்டாள்தனம் ஏன்னால் அங்கே செடியெல்லாம் கருகும் காயாது ஏன்னால் நான் வந்து அதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன் அதுமாதிரி எதுவும் இல்லை ஆனால் வீட்டில் வந்து அதை தொடாத செடியெல்லாம் தொட்டால் அது அழுகிவிடும் தண்ணி ஊற்றாத செடிக்கெல்லாம் அந்த டைமில் அந்த மாதவிடாய் நேரத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க